தருமபுரி மாவட்டத்தில் வரலாறு என்றால் எனக்கு கண்டிப்பாக தெரியாது என்று தான் சொல்லுவேன் எனக்கு தெரிந்த வரை வரலாறு என்றால் ஒகேனக்கல் ஆற்றில் ஒகேனக்கல் அ அருவி அருவியில் வீரப்பன் தங்கிய இடம் நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு தண்ணீர் தராத கர்நாடகா கர்நாடக கர்நாடகரிடம் போய் எதிர்த்து நின்று நம் நம் தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது எனக்கு எனக்கு தெரிந்த வரலாறாகும் மற்றபடி வரலாறுனா அதியமான் கோட்டையில்